ஹலோ ஆ ஆ பேரளத்துலேருந்து செல்லு ஸ்வீட் கடையிலேருந்து பேசுகிறேன் ஆ சரிங்க எங்களுக்கு ஸ்வீட்லாம் தேவைப்படுது எனக்கு என்ன ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வளைகாப்புக்கு ரெண்டு செட்டு இருக்குது இப்போ தேவைப்படுது ஆ எல்லாம் எல்லாம் ஒரு அஞ் அஞ்சுஞ்சு கிலோ தேவைப்படும் ஆ அதுக்கு சில்லற சில்றையில் சரிங்கண்ண அஞ்சுஞ்சு கிலோ போரும் அது அமௌண்டு எவ்வளோனு சொல்லுங்க சொன்னுன்னே தெரில சே ஆ சரிங்க நானு நான் இப்போ கேட்டு ஆ எவ்வளோ தே அதுதான் அஞ்சுஞ்சு கிலோ தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ கார வகைகளில் ஒரு அஞ்சுஞ்சு கிலோ போட்டுருங்க ஆ ஸ்வீட்டில் ஒரு அஞ்சுஞ்சு கிலோ போட்டுருங்க ஆ பூந்தி ஜாங்கிரி இதெல்லாவும் இருக்கணும் ஆ ஆமாம் ஆமாம் லாடு உருண்ட ஆ ஆ ஆ சரிங்க அது மாதிரி அனுப்பி வச்சுட்டு அமௌண்டு எவ்வளோனு சொன்னிங்கன்னா ஒன்று இமீடியட்டாக நாங்கள் அது ஏதோ ஓரளவு நீங்கள் எந்தளவு குறச்சிக் கொடுக்கமோ அந்தளவுக்கு குறச்சிக் கொடுங்க அப்போ தான் நாங்கள் அடிக்கடி உங்கள்கிட்ட நான் வாங்கிற மாதிரி செய்யுங்க

ஆ அதனால தான் நான் வந்து ஒன்றும் நான் இன்னும் கேட்டு நீங்கள் எவ்வளோ இன்னும் தேவைப்படும்னு நான் அடுத்தபடி நான் போனேன்னே அமௌண்டை அமௌண்டை அனுப்பிடுறோம் ஆ சரிங்க